ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்ன ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்குன அது மாதிரி ஒரு படு கேவலமான ஒரு பொருளே நான் பார்த்ததில்ல அது வாங்குன அந்த போ அந்த ஹீட்டர் வாங்குன வாங்குனதையும் ரெண்டே மாசத்துலியே லிப்பேர் ஆச்சு திரும்பவும் போய் சர்வீஸ் பண்ணி வாங்க எடுத்துட்டு வந்தேன் எடுத்துட்டு வந்ததையும் திரும்பவும் அதே மாதிரிதான் அது லிப்பேர் ஆகிட்டு ஸோ அதாவது மோசமான பொருள்ன்னா அது ஹீட்டர் தான் அது உங்க இது இல்லாமல் குழந்தைங்களுக்கும் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயோ அது இப்போ ஒரு கை வச்சாலோ இல்லை எதுனா வச்சா உடனே ஷாக்கு உடனே உயிருக்கு ஆபத்தான பொருள் எதுன்னா ஹீட்டர் தான் அதனால் தயவு செய்து யாருமே ஹீட்டரை வாட்டர் ஹீட்டரை வாங்காதீங்க அது உயிருக்கும் ஆபத்து அது அதோட உயிர் அது ஒரு மிக மோசமான உயிர்கொல்லி